இப்போது நம்ம நாட்டில் வந்து என்னென்ன நம்மளுக்கு வந்து குற்றங்கள் வந்து செயல்கள் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்குது அப்படினா வந்து என்னென்னா மோரோவர் வந்து தீஃப்ஸ் நிறைய பேர்ஸ் வந்து இப்போ வந்து இதாகிட்ருக்காங்க ஸோ வந்து இப்போ வந்து நிறையா திருட்டு நடந்துகிட்ருக்குது ஸோ வந்து அதெலாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அதெலாம் எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்டிங்கிறது வந்து எப்படினா எப்போமே நம்ம வந்து வெளியில் போகி றோம் ஒரு ஃபங்ஷனுக்கோ சப்போஸ் ஒரு எதாவது வெளியில் திங்ஸ் வாங்க போகிறோம் அப்டிங்கிற பட்சத்தில் நிறைய ஜூவல்ஸ் வந்து நம்ம வந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்து ரொம்ப தவிர்க்க வேண்டிய விஷயம் அது ஏன்னா நம்ம வந்து மோரோவர் வந்து எல்லோருமே நம்ம கிட்டேருந்து பறிக்கிறது வந்து நம்மளோடய ஆக்சிஸரீஸ் தான் எப்போயுமே ஓகேவா ஸோ நம்ம ஆக்சிஸரீஸை வந்து கம்மி பண்ணிக்கணும் ஸோ வந்து நம்ம வெளில் போகும் போது சுற்றி வந்து ரவுண்டபில் வந்து எப்பையுமே வந்து நம்ம வந்து கண்காணிச்சிக்கிட்டு தான் இருக்கணும் ஸோ வந்து நம்மள வந்து யாராது அட்டாக் பண்ணிடுவாங்களா அப்படிங்குறா மாதிரி பார்த்துட்டே இருக்கணும் ஸோ வந்து நம்மகிட்ட இருக்கிற மொபைல் ஃபோன்ஸை வந்து எப்போயுமே வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக எப்போயுமே வச்சிக்கணும் ஸோ வந்து எப்போயுமே வந்து பர்ஸ் குள்ளையோ இல்லை கைலயோ வந்து மோரோவர் கையில் வைக்கிறதை வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ வந்து பர்ஸ் குள்ள வச்சி நம்ம அதை வந்து ரொம்ப சேஃபாக நம்ம வந்து வச்சிக்கணும் ஸோ வந்து சப்போஸ் இப்போ வந்து நம்ம ட்ராவல் டைமில் தான் மோஸ்ட்டாஃப் டைம் வந்து நமக்கு வந்து திருடு திருட்டு போகுது ஏன்னா நம்ம வந்து ட்ராவல் டைமில் வந்து தூங்கிடுவோம் ஸோ செல்ஃபோன்ஸை மறந்து வச்சிடுவோம் ஜூவெல்ஸ் வந்து அப்டி கழுத்தில் தான் இருக்கும் ஸோ வந்து யாரு வேணுணாலும் நம்ம கிட்டேருந்து வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கும் ஸோ வந்து அதெலாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறத்துக்கு ஸோ வந்து இப்போ நம்ம தூங்க போகிறோம் அப்டின்னா கழுத்தில் வந்து ஒரு ஷாலோ நம்ம நம்மள வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கறதுக்கு வந்து எப்போயுமே ஒரு வெப்பன்ஸ் வந்து நம்ம எப்போயுமே பேகில் வச்சிருக்கணும் ஸோ வந்து எப்போயுமே நம்மள வந்து ப்ரொடக்ட் பண்ணுறத்துக்கு எப்போயுமே ஒரு வெப்பன்ஸ் நமக்குள்ள இருக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம செல்ஃபாக வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா நம்ம பொருளை நம்ப தான் பாதுகாக்கணும் ஸோ வந்து ரொம்ப திருட்டு போகிறத வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாச்சும் ரவுண்டப்புல பார்க்கணும் எப்போயுமே வந்து நேராக பார்த்துதான் நடக்கணும் ஸோ வந்து நம்மள சுத்தி யாராவது வந்து எதாவது பண்ணிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்குறத வந்து நோட்டம் பண்ணிட்டேதான் இருக்கணும் ஸோ அப்போதான் வந்து நம்மள வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அதை ஸ்ட்ரகிலேந்து நம்ம வந்து மீற முடியும்